சமூக ஊடக கணக்கு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வாட்ஸப் ஃபேஸ்புக் அப்படின்னு நிறைய இருக்குது அதில் குறிப்பாக வாட்ஸப் அப்படின்றது தான் ரொம்ப உபயோகமாக இருக்குது அதனால் சா வாட்ஸப் தான் அதிகமாக பயன்படுத்துகிறேன் வாட்ஸப்பில் ஃபிரண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு எப்போ நம்ம எப்போ நினச்சாலும் வீடியோ கால் பண்ண முடியும் அவங்கள பார்த்து பேச முடியும் இப்போல்லாம் ஃபங்க்ஷன்ஸில் ரிலேட்டிவ்ஸு நிறைய நம்ம மிஸ் பண்ணுறோம் வா வாட்ஸப் இருக்கறதுனால் வீடியோ காலில் அவங்களை எல்லாத்தையுமே ஒன்று சேர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு குறிப்பிட்டு யாரையும் பின் தொடர்றதுல்ல ஃபோட்டோகிராஃபர் நான் இப்போது மொபைல் இருக்கறதுனால் நாம் நாங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அதை எப்படி வேணுமோ அப்படி எடிட் பண்ணிக்கிறோம் மாடிஃபை பண்ணிக்கிறோம் அதனால் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்றது ப்ரொஃபஷ்னலாக அவசியப்படலை குறிப்பாக ஃபோட்டோகிராஃபர் கல்யாண வீடியோக்கள் கல்யாண ஃபோட்டோ இதை எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம்